எட்டு பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்றி எட்டு பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு